ஏழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது பத்து பத்து இரண்டாயிரம் இருபத்திரெண்டு பதினொன்று இரண்டாயிரத்து ஒன்று முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி பதினைந்து